முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு